மலை ஏறுதல் அப்டின்னு பார்த்துட்டோம்ன்னா நிறைய ஆபத்துகள் அதில் இருக்குது அடிப்படையே என்னென்னன்னு பார்த்தீன்னா சரியான உபகரணங்கள் பயன்படுத்தணும் மலை ஏறுதல் செய்யும்போது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறும்போது பயன்படுத்தக்கூடிய கயிறு கயிறு ஆனது நல்ல தரமானதாக இருக்கணும் அதே போல் அந்த கயிற்றுல மாட்டி நம்மளோடு சேர்த்து போட்டிருக்குற பெல்ட்டு ஆனது மிகவும் நல்ல தரமுடையதாக இருக்கணும் கொஞ்சம் குறைவான தரமுடையது அதெல்லாம் பயன்படுத்த கூடாது ஏன்னால் அந்த மாதிரி இது பயன்படுத்தும்போது ஓ ஓ ஒரு இரு முறை பயன்படுத்தும்போது ஒன்றும் பிரச்சினை இல்லை நிறைய முறை தொடர்ந்து நாம் பயன்படுத்திகிட்டு வரும்போது அதனுடைய திறன் வந்துட்டு குறைகிறக்கான வாய்ப்பு இருக்கிறது திறன்னால் தாங்கக்கூடிய திறன் வந்துட்டு குறைகிறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு நல்ல தரமான பொருட்களையே மலையேறும்போது நம்ம பயன்படுத்தணும் அதேபோல் வந்துட்டு மலை ஏறும்போது நல்ல சிறப்பான அனுபவமுள்ளவங்கள் கிட்டே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஏறணும் எவ்வாறு வந்துட்டு ஏறும்போது ஏதாவது கு கை வழுக்கிடுதுன்னா எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான அடிப்படை பாதுகாப்பு விஷயங்களை எல்லாம் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் முதல்ல முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்பில் போய்விட்டு நான் மலை ஏறுகிறேன் அப்படின்ட்டு ஏறக்கூடாது அதேப்போல் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வாய்மொழியாக வந்துட்டு என்னென்ன மாதிரியெல்லாம் செயல்படணும் எப்படி ஏறணும் என்னென்ன உபகரணங்கள் கையில் வச்சுருக்கணும் ஏதாவது ஒரு இடர்பாடு ஏற்பட்டுதுன்னால் எப்படி அதிலருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமாதான் இந்த வேலைக்கு போகணும் முதல் வேலை முதல் விஷயம் அதேப்போல் இரண்டாவதாக வந்துட்டு ஒருவர் மட்டும் தனித்து வந்துட்டு நான் ஏற போகிறேன் மலை ஏறுறேன் நான் சாகசம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு தனியாக போகக்கூடாது கூட வந்துட்டு குறைந்தது இரண்டு அல்லது மூன்று நபர்களையாவது சேர்த்து கூட வச்சுக்கணும் எதுக்காகன்னால் திடீரெனு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்துவிட்டாலும் நாம் அதனை சமாளிக்கக்கூடிய வகையில் முன்னெச்சரிக்கையாக எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமாதான் போகணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு உடன் இருப்பவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இதுக்கு போயிருக்குறோம் மலை ஏறுறோம் அப்படின்னா அந்த எந்த பகுதிக்கு போயிருக்கமோ அந்த பகுதியில் ஒரு அடிப்படையான தெ அறிவு இருக்கணும் அதாவது அந்த இடத்துல எப்படி இருக்கும் மலை பகுதி மலைகள் எப்படி இருக்கும் பாறைகள் எப்படி இருக்கும் எந்தெந்த இடத்துல ஆபத்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கற அடிப்படையான விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க உடன் இருந்தால் கொஞ்சம் நல்லது எதற்காகன்னால் தற்காப்புக்காக அந்தெந்த இடங்கள்லே இவ்வாறு செல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அறிவுரைகள் கொடுப்பாங்க அதற்கெல்லாம் ஏற்றதை போல் நம்ம சரி பண்ணிவிட்டுதான் நாம் போகணும் அப்படி நம்ம ம நான் சில இடங்களில் போன இடங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக பெரிய செங்குத்தாக இருக்கிற மலைகளில் எல்லாம் ஏற போனதில்லை கொஞ்சம் சமவெளியாக இருக்குது சமவெளியாகவும் கொஞ்சம் செங்குத்தாகவும் இருக்கக்கூடிய சில மலைகளில் ஏறதுக்காக போயிருக்கிறேன் அந்த மாதிரியான இடங்களில் நான் பாதுகாப்பு உப உபகரணங்கள் இல்லாமல் போகலை அது எல்லாமே வந்துட்டு தெளிவாக கையில் எடுத்து வச்சுட்டு அதனோட சேர்த்துதான் போயிருக்கிறேன் அது அவ்வளோதான்